ஏன் எனக்கு வந்து கிராமம் பிடிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்து இயற்கையாக அப்புறம் வந்து பறவைகள் இதெல்லாம் வந்து அந்த காலையில் வந்து எழுந்திரிச்சோன்னே அந்த சத்தல்லாம் வரும் அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து இந்த செடி இது மரம் இதுக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு தண்ணியெல்லாம் விட்டுட்டு அப்புறம் வந்து அதில் வந்து பூவெல்லாம் பூத்துருக்கும் அதெல்லாம் ரசிப்பேன் அப்புறம் வந்து தாத்தா பாட்டி தாத்தா பாட்டி கூடலாம் இருந்துக்கிட்டு ஜாலியா அவங்ககூட பேசிக்கிட்டு அவங்க கதைலாம் சொல்லுவாங்கள் அப்புறம் அம்மா அப்பாலாம் சின்ன பிள்ளைலலாம் எப்படி இருந்தாங்கள் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அம்மா அதுதான் தாத்தா பாட்டி கூடல்லாம் இருந்துட்டு ஜாலியா கதை பேசிக்கிட்டு டிவில்லாம் பார்ப்போம் அவங்க படிக்க சொன்னாங்கள் அப்படின்னா அது மாதிரிலாம் படிச்சுக்கிட்டு கதை தான் அதிகமா கேட்போம் அதே மாதிரி இங்கே வந்து ஊரு திருவிழா அப்படிலாம் வந்து இருந்துச்சு ஃபங்க்ஷன் அப்படின்னு ஏதாச்சும் வந்துருந்துச்சுன்னா கிராமத்துக்கு தான் வருவோம் நிறைய சொந்தக்காரவங்க அப்படின்லாம் வந்து நிறைய பேரு வருவாங்கள் அம்மா அப்பாக்கு தெரிஞ்சவங்க கிராமத்துக்கு வருவாங்கள் அவங்கக்கிட்டலாம் பேசிக்கிட்டு நல்லா ஜாலியா இருக்கும் அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் விளாண்டுக்கிட்டு ஈவினிங் டைம்லாம் அந்த வாக்கிங் போகிறது இது மாதிரிலாம் நடக்கிறது இது மாதிரிலாம் இருக்கும் ஜாலியா பேசிக்கிட்டு இருப்போம் அப்புறம் வந்து கோ கோ இது மாதிரிலாம் விளாண்டுக்கிட்டு ஜாலியாகே இது பண்ணிக்கிட்டு இருப்போம் அதே மாதிரி வயக்காடு அங்கே போனிங்கன்னால் நல்ல இயற்கையான காற்று இது மாதிரிலாம் பறவைகள் நிறையா பாக்கலாம் அங்கே வந்து வயக்காட்டில் நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு தாத்தா பாட்டி கூடலாம் நல்லா பேசிக்கிட்டு அப்புறம் வந்து கோவிலுக்குலாம் போகிறது பிள்ளைங்க கூட ஜாலியாக இருக்கிறது பல்லாங்குழி இது மாதிரிலாம் விளாண்டுக்கிட்டு தாத்தா பா தாத்தா பாட்டிக்கிட்டலாம் வந்து க இதெல்லாம் கதை சொல்லுவாங்கள் அதெலாம் நிறைய கேட்டுக்கிட்டு அவங்க வந்து முக்கியமாக நம்ம பத்திரமா இருக்கிறதுக்குத்தான் சொல்கிறது சொல்லுவாங்கள் அது மாதிரிலாம் இருந்துக்கிட்டு கிராமம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிராமததில் தான் நம்ம எல்லாமே கற்றுக்கலாம் ஏன்னால் எங்கே போனாலும் கிராமம்தான் வந்து கிராமத்தை பத்திதான் யோசிக்கத் தோணும் அதனால வந்து கிராமம் தான் ரொம்ப பிடிக்கும் தாத்தா பாட்டிலாம் மறக்க மு மறக்க முடியாது அங்கே இருக்கற ஃப்ரெண்ட்ஸு இது மாதிரிலாம் மறக்க முடியாது அதனால வந்து எனக்கு வந்து இந்த கிராமல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட கிராமத்தில் இருந்தால் அதுதான் பக்கத்தில் ஏதாச்சும் சுற்றி பார்க்கறத்துக்கு ஏதாவது காய்க்கறி வாங்க சொன்னாங்கள் அப்படினு சொன்னால் எல்லாம் சேர்ந்து போவோம் நடக்க சொன்னால் சும்மா எல்லாம் நடந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்போம் நல்ல ஜாலியாக இருக்கும் அதுமாதிரி ஏதாச்சும் திங்க்ஸ் வாங்க சொன்னாங்கள் அப்படினு சொன்னா தனியாலாம் இல்லை எல்லாருமே வந்து எல்லாருமே ஒன்னாக தான் இருப்போம்